கல்வியறிவை எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் ஏன்னா எப்போ வந்து நாம் கல்வியறிவு இருக்கும் ஒரு விஷ்யம் சரியா தப்பா அப்படிங்கிறத பகுத்து அப்போ தான் நம்மனால் ஒரு விஷியத்தை தெளிவாக முடிவு பண்ண முடியும் படிக்காதவங்க யார் என்ன சொன்னாலும் நம்பிவிடுவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஆரம்பத்துலியே ஒரு இய இயலாமையும் அவங்கனால யோசிக்க முடியாத ஒரு திறன் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே யார் சொன்னாலும் வெளுத்ததுலாம் பாலுன்னு நம்பற மாதிரி தான் படிக்காதவங்க இருப்பாங்க அவங்க ரொம்ப இன்னசெண்டாக இருப்பாங்க ஆனால் கல்வியறிவு இருக் இருக்கு அப்படின்னா அவங்கனால சரி தவறு அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பக்குவத்தை அவங்கனால பகுந்து பகுத்து தெரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி அவங்களுக்கு உலக நடப்பு நாட்டு நடப்பு எல்லாமே அவங்கனால தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்